ஆ மே வெல்கம் மேம் வெல்கம் மேம் முதல்ல எங்கள் கடைக்கு வந்ததுக்கு வெல்கம் மேம் இது வந்து பார்த்திங்கனா இப்போ டைட்டன் இருக்குது சொனாட்டா இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக பார்த்திங்கனா ஸ்மார்ட் வாச்சுங்க நிறைய மாடெல்ஸ் வந்துருக்குது ஆப்பிள் இருக்குது நிறைய மாடெல்ஸ் இருக்குது நார்மல் கம்மி ரேட்டில் இருந்து கூட இருக்குது உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கனா ஒரு ஃபை ஹண்ட்ரட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் கூட ஸ்மார்ட் வாட்ச்சஸ் இருக்குது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் லேக் கூடவே இருக்கு அதாவது உங்களுடைய க நீங்கள் எவ்வளோல வாங்க முடியும் வாங்க போகிறிங்கன்றத சொல்லுங்கள் மேம் அதுகேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் புரியுது இப்போ கப்புள் வாட்ச்சு ஓகே மேம் அது வந்து மல்டி கலர் கூட இருக்குது இப்போ பார்த்திங்கனா மல்டி கலர் வாட்ச் கூட இருக்குது டைட்டனில் புதுசாக கூட விட்டுருக்காங்க மல்டி கலர் வாட்ச் இருக்குது இப்போ நீங்கள் கப்புளாக போடணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா அதில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டண்ட் ஃபோட்டோ கூட நீங்கள் அதை டிஜிட்டல் மூலிமா பார்த்திங்கனா உள்ள வாட்சில் கூட அட்டாச் பண்ணி நாங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நாங்கள் உங்களுக்கு அதை அப்படியே கூட கப்புள் வாட்ச்லையே கூட ஆட் பண்ணி நாங்க கொடுத்துருவோம் மேம் இது லைஃப் லாங் மேம் லைஃப் லாங்காக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் அந்தமாதிரி வரும் மேடம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி இருக்கும்

ஆ இருக்கும் மேம் ஆனால் வந்து பெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேடம் இருக்கும் நீங்கள் கேட்குற வாட்ச் வந்து இருக்கும் உங்களுக்கு ஆ பண்ணி கொடுத்துட்லாம் மேடம் கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் கம்பல்சரி பண்ணி கொடுத்துட்லாம் மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்